நான் வந்து சீலேப்பள்ளி கிராமத்தில் வந்து வசிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஏரி இருக்கு ஏரியில் வந்து தண்ணீர் நிறையா இருக்கிறதுனால தண்ணீர்க்கோழி கொக்கு அந்த நாரை உள்ள ஆஃப்ரிக்கா வெளிநாட்டுப் பறவைகள் எல்லாம் வருது அது அடுத்து வந்து பச்சைக்கிளி மயில் கோழி அந்தமாதிரி குருவி அப்புறம் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ்ஸு லவ் பேர்ட்ஸ்ஸு கண்ணூர் அந்த பறவைகள் எல்லாம் வருது எனக்கு பச்சைக்கிளினா ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நான் பேசுறதை அப்படியே திருப்பி பேசினா கொஞ்சுகிற மாதிரி இருக்கு கோழி கோழி வளர்க்கிறதா நான் ஸோ அந்த பறவை இருக்கிற இடத்துல போய் நான் கொஞ்சம் நாள் பேர்ட்ஸ்சுக்கெல்லாம் சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சுட்டு வந்தேன்